இப்போதுலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் டிவி பாக்கிறது இல்லைன்னாக்கா மொபைல் எடுத்து கேம்ஸு விளாட்றது இது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லோர் வீட்லேயும் அதனால் குழந்தைகளுக்கு வந்து படிப்பு ஓட நாலேஜும் போகுது ரெண்டாவது வந்து விளையாடுற திறனும் போகுது உடல் விளையாடப் போகிற போகாம அப்போ போகும் பொழுதெல்லாம் வீட்டில் வந்து அவங்க வந்து சாப்பிட்றதும் டிவி பாக்கிறதும் ஃபோன் பாக்கிறதும் தான் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து வெயிட்டு அதிகமாக உடம்பு போட்டுட்டு இருக்குது அதால அவங்க ஆரோக்கியமும் கெட்டுப் போகுது இதால படிக்காமல் இருந்ததால் அம்மா அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் இது என்னாகுது டென்ஷன் வந்து அதிகமாகுது ஹோம் ஒர்க் செய்யல படிக்கலை அப்படின்னு அப்போ அது ஸ்கூல்லேயும் போய் சரியாக ஹோம் ஒர்க் செய்யாமல் வந்ததால் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கும் திட்டு விழுது அடி விழுது பேரண்ட்ஸும் ஏன் பிள்ளைங்களை கவனமாக படிக்க வைக்கலையா எழுத வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வந்து டீச்சர் வந்து கேக்கிறாங்க அதால அவங்க வந்து இதை வந்து இந்த ஃபோன் பாக்கிறதையும் திரைப்படம் இது டிவி பாக்கிறதையும் அவங்க நேரத்தை கழிக்கறதால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வீட்டு தோட்டத்தை வந்து ஒரு தோட்டம் அரேஞ்ச் பண்ணி இடம் இருந்துச்சுனா தோட்டத்தில் வந்து செடி வளக்கிறது அதில் கவனத்தை செலுத்தி பிள்ளைங்களை செடி வளர்க்க அவுங்களுக்கு பழக்கப்படுத்தலாம் அப்போது பூச்செடியோ இல்லை காய்கறி செடியோ கத்தரிக்காய் வெண்டைக்கா இந்த மாதிரி தக்காளி கன்று இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்கள்லாம் வைக்கலாம் அப்புறம் அதில் காய் தண்ணி செடி நல்லா காய்கறிகள் பறிக்க அவங்களுக்கு பூ பூக்காத போது அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ அவங்க கவனம் வந்து செடிகளில் விவசாயத்துக்கு அது அடித்தளம் மாதிரி அப்போ அவங்களுக்கு அங்கே வெளியில் போகும்போது வரும்போதுலாம் அவங்களுக்கு சூரிய வெப்பம் உடம்புல படுறதால அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த வைட்டமின் டி சத்து கிடைக்கிறது அதால அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாகவும் அப்போ ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சோம்னா குழந்தைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா பசி எடுக்கும் வீட்லேயே கேம்ஸை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தால் தான் பசி எடுக்காது அப்போது ஒரு சின்ன வேலை செஞ்சோமா தண்ணி ஊற்ற அதை அதை சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கொடுங்க செய்யப் போகும்போது அவங்களுக்கு நல்லா பசி எடுத்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்போ அவங்க இது மாதிரி இப்போ நல்ல தோட்டம் இடமே இல்லாத போது மாடி தோட்டம் வந்து சின்ன சின்ன தொட்டி வாங்கி சின்னப் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அதில் வந்து பூச்செடியோ மற்ற காய்கறி செடியெல்லாம் போட்டு விதைய பெரியவங்க போட்டு கொடுத்து அது இதை பார் இதுக்கு தண்ணி ஊற்று ஏதோ காய் இருக்குதா பறித்தா நீ பறிச்சிட்டு வா செய் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன வேலை கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க குழந்தைங்க வந்து செய்வாங்க தண்ணி எடுத்துட்டு போக ஆர்வமாக போய் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ இது உன்னோட செடி இது உன்னோட செடி அப்படின்னு இதை நீயே பார்த்துக்கோ இதை நீ பார்த்துக்கணும் அவங்களுக்கு சும்மா ஒரு அஞ்சு ஆறு செடி பிரித்து கொடுத்துட்ணும் தொட்டியை அப்போ அவங்க நம்ம செடி நல்லா வளரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ வீட்டில் இருக்க அந்த காய்கறி வெட்டுற இந்த தூசி எல்லாம் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இந்த காய்கறி தோலுலாம் அதைலாம் வச்சு இயற்கை உரம் செஞ்சு அது மாதிரி கூட நம்ம அந்த செடிகளுக்கு போட்டுட்டே வந்தோம்னா அந்தச் செடி சத்து கிடைக்கும் அது மாதிரி செய்யலாம் குழந்தைங்கள வந்து கொஞ்சம் நேரம் இது மாதிரி செடி வளக்கிறதுக்கும் அப்புறமேட்டு ஷிப்பிங் வளருது அந்த நாளில் பழைய காலத்தில் வந்து விளையாட்டு பல்லாங்குழி விளாட்டு ரெண்டாவது கல்லாங்கா கல்லாங்காய் விளாட்டு அது மாதிரி விளாட்டு அதெல்லாம் குண்டு விளாட்டு அப்புறம் வந்து வீட்டுலேயே வந்து பில்லாட்டம் அந்த சின்ன பில்லு பில்லை வச்சு அடிக்கிறது அது மாதிரிலாம் விளாட்டு சின்ன சின்ன விளாட்டுங்க வீட்டில் அப்படியே கற்று கொடுத்தோம்னா பெரியவங்க கூட சேர்ந்து விளாண்டோம்னாலே அவங்களுக்கு வந்து அந்த சிலம்பாட்டம் இது மாதிரிலாம் கற்று குடுத்தோம்னாலே அவங்களுக்கு வந்து படிப்புலேயும் கவனம் செலுத்த முடியும் உடம்புலையும் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அப்புறம் வந்து விளாடுறதால அவங்க வந்து நல்லா ஹெல்த்தாகவும் இருப்பாங்க அவங்க மைண்ட் நல்லா நல்லா ஒருமைப்படுத்தி வேலை செய்ய முடியும் அப்போ இவங்களுக்கு அந்த ஃபோனையும் தூக்கி எறிஞ்சுடுவாங்க டிவி பாக்கிறதையே தூக்கி போட்டு அவங்க அந்த விளையாட்டுலையே ஆர்வம் வந்துடும் அப்போ செடி இப்போ தண்ணி ஊற்றணும் சரி இந்த விளாட்டு சிலம்பாட்டம் விளாட்டுலாம் நொண்டி விளாடலாம் பல்லாங்குழி விளாடலாம் ஷிப்பிங் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் அப்படியே பழக்கப்படுத்தி விளாடணும் அதல்லாம் விளாண்டோம்னா அப்புறம் ஒரு வெயில் நாள் வந்ததுனா ஒரு நீச்சல் குளத்துக்கு போய் நீச்சல்லாம் கற்றுக் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க அது மாதிரி உடம்ப வளத்துக்கிறதுக்கு அந்த பழக்கத்தை படுத்திக்கும் அப்போது பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க